தமிழகத்தில் இருக்கற ஹாஸ்பிடல்ஸ் பெஸ்ட் ஹாஸ்பிடல் அப்படின் பார்த்தா அப்பல்லோ ஸ்பெஷாலிட்டி கேன்சர் ஹாஸ்பிடல் கேஎம்சிஹெச் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் டாக்டர் மீனாட்சி மெமோரியல் ஹாஸ்பிடல் சென் தாமஸ் ஹாஸ்பிடல் ஜெயம் ஹாஸ்பிடல் கவர்மண்ட் ஹாஸ்பிடல் சேட்பட்டு சேட்பட்டில் ஒரு கவுர்மெண்ட் ஹாஸ்பிடல் இருக்குது வேலூர்ல இருக்க ஹாஸ்பிடல் நல்லா இருக்கும் அங்கே எல்லாத்துக்குமே நல்லா பார்ப்பாங்க விஷ்ணு ஹாஸ்பிடல் இருக்குது கங்காவரம்ல எஸ்எஸ் ஹாஸ்பிடல் இருக்குது திருவண்ணாமலையில இருக்குது மணியம்மாள் ஹாஸ்பிடல் இருக்குது போளூர்ல இருக்குது காயத்ரி ஹாஸ்பிடல் அதுக்கு அப்பறோம் வந்து ஸ்ரீசக்தி ஹாஸ்பிடல் பிரசாந்தி ஹாஸ்பிடல் லக்ஷ்மி ஹாஸ்பிடல் வேலூர்ல இருக்குது அதுக்கு அப்பறம் ஸ்ரீ வாசவி ஹாஸ்பிடல் கேவிஎஸ் ஹாஸ்பிடல் திருவண்ணாமலையில இருக்குது அதெலாம் சிஎஸ்ஐ ஹாஸ்பிடல் ஜிஜி ஹாஸ்பிடல் அம்பேல் சைத் ஹாஸ்பிடல் காவேரி ஹாஸ்பிடல் அதுக்கு அப்பறம் முண்டியபாக்கம் இருக்குது அதுக்கு அப்பறம் வேற என்ன ஹாஸ்பிடல் இருக்குது கவுர்மெண்ட் ஹாஸ்பிடல்லாம் இப்போது நிறைய நல்ல நிறைய டாக்டர்ஸ்லாம் இருக்காங்கள் நல்ல ஸ்பெஷலிட்டாக ஸ்பெஷலிட்டாக நிறைய டாக்டர்ஸ் வந்திருக்காங்க அவங்களாம் ரொம்ப நல்லாவே பார்க்குறாங்க முண்டியபாக்கத்திலலாம் கூட நல்ல ஹாஸ்பிடல்ஸ்லாம் இருக்குது இப்போது வந்து ரீசன்ட்டாக எங்கள் சித்தப்பாவுக்கு வந்து ஹார்ட்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் பிளாக் வந்து ஆப்ரேஷன் பண்ணாங்கள் ஒரு ஆஞ்சியூ ஆப்ரேஷன் ஒன்று பண்ணாங்கள் அந்த ஆப்ரேசனுக்கு இங்கே தான் போய் பார்த்தோம் காவேரி ஹாஸ்பிடல்ல சூப்பராக பண்ணாங்கள் நல்லா கவனிச்சிக்கிட்டாங்கள் பார்த்து பார்த்து ஒவ்வொன்னுத்தையும் பண்ணாங்கள் இப்போது அவர் நல்லா இருக்கார் பயம் பயம் பேஷண்ட்டுக்கு பயம் இல்லாமல் நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க ஜிப்மர் ஹாஸ்பிடல் இருக்குது மணக்குள விநாயகர் ஹாஸ்பிடல் இருக்குது அதுக்கு அப்பறம் சூர்யா ஹாஸ்பிடல் இருக்குது செஞ்சியில ஒரு ஹாஸ்பிடல் இருக்குது சூர்யா ஹாஸ்பிடல் அதுக்கு அப்பறம் வந்து விழுப்புரம் போனோன்னால் இஎஸ் ஹாஸ்பிடல் நல்லா பார்ப்பாங்க அஸ்வினி கூட நல்லா பார்ப்பாங்க இந்தமாதிரி ஹாஸ்பிடல்ஸ்லாம் நிறையா இருக்குது அங்கே ஹாஸ்பிடல்ஸ்லாம் போய் பார்த்தோன்னா நிறைய கம்ஃபர்டபுளாக நம்பளை வச்சிக்கிறாங்க நமக்கு என்ன இருக்குது நம்ம என்ன பண்ணணும் எல்லாத்தையுமே நமக்கு புரிகிற மாதிரி நமக்கு ஏத்தமாதிரி சொல்லி நம்ம பட்ஜெட்டுக்கு ஏத்தமாதிரி நிறையா ஹாஸ்பிடல்ஸ்லாம் இருக்குது நமக்கு ஏத்தமாதிரி எந்த ஹாஸ்பிடல் நமக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கோ அந்த ஹாஸ்பிடலை சூஸ் பண்ணி நம்ம அதுக்கேத்த மாதிரியான நமக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரியான டிரீட்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம் இப்போவெலாம் நிறையா டெவெலப்மெண்ட் பண்ணிட்டாங்கள் இங்கே நிறையா ஹாஸ்பிடல் பெஸ்ட் ஹாஸ்பிடலாகதான் இருக்குது நமக்கு எதனால் ஒன்று அப்படினா நம்ம போய் நமக்கு படிக்க தெரியலையா இல்லை எழுத தெரியலையா எதுவாக இருந்தாலுமே நமக்கு புரிகிற மாதிரி நமக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே தந்து நிறையா ஹாஸ்பிடல் நிறைய நம்பளை நல்லாவே பார்த்துக்குறாங்க இந்தமாதிரி பெஸ்ட் ஹாஸ்பிடல்ல நிறைய நம்ம தமிழ் தமிழகத்தில் இருக்குது இந்த ஹாஸ்பிடல்ஸ்லாம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து பயப்பட வேண்டாம் நம்ம சே நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனையை அவங்க கண்டிப்பாக சரி பண்ணி நம்பளை வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க நம்ம எப்போது எப்போயுமே நல்லா இருக்கலாம் அவங்க கொடுக்குற டேப்லெட்ஸ்லாம் மட்டும் நம்ம டைமுக்கு எடுத்து டைமுக்கு சாப்ட்டு நம்ம அவங்க சொல்கிறதலாம் மட்டும் கேட்டு நம்ம பண்னோன்னால் பெஸ்ட் ஹாஸ்பிடல் தமிழகத்தில் நிறையா இருக்குது அது எல்லாத்தையுமே நம்ம எல்லாத்தையுமே பண்ணலாம்